கலைகள் அப்டினு பார்க்கறப்ப வந்து நம்ம எங்கூரில் பாரி ஊரில் வந்து இப்போ கும்பாவிஷேகம் நடந்ததுச்சு அந்த கும்பாவிஷேகத்தில் வந்து கலசம் கொண்டு வர அன்றைக்கி நிறைய பொய் பொய் கால் குதிரை ஆட்டம் அப்பறம் காவடி ஆட்டம் நிறைய இந்த சாமி வேசம் மாதிரி போட்டுட்டு கேரளாலவுலருந்துலாம் கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வந்துருந்தாங்கள் அதில் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாருந்துச்சு அப்பறம் அதையும் வந்து அவங்க அந்த திரைப்படகளில் வந்து அட்வெர்டைஸ்மென்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு திரைப்பட நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கும் வந்து அது அவங்க அது யூஸ் பண்ணிகிட்டாங்க விளம்பரங்களா விளம்பரமா கைவினை பொருள்கள் அப்படிங்கறது வந்து கல்லொடைக்கிறதுல சிற்பங்கள் செய்கிறாங்களிங் அதெல்லாம் வந்து பார்க்றப்ப இந்த சிற்பங்கள் வந்து நேச்சுரா அப்டி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு சிற்பங்கள் செதுக்கி வைக்கிறாங்க அதையும் வந்து திரைப்படமா பண்ணி எடுக்கறதுக்கு அவங்க வந்துருந்தாங்க அதில் பார்க்கறத்துக்கு அந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப நல்லாருந்துச்சு